மயிலாதுத்தூர் மாவட்டத்தில் வழி வழியாக கூறப்பட்ட வர சில உள்ளூர் கதைகள் அப்படினா இப்போ நம்ப உள்ளூர் கதை அப்டின்னு சொல்லி பார்த்தம்னா அந்த காலத்தில் உள்ள நம்ம கிராமங்கள்லையும் சரி மற்ற இதுலையும் சரி அந்த மயிலாபுத்தூர் என்ன வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தம்னா அதில் உள்ள அந்த பாட்டிங்கள் வந்து தனது பேர குழந்தைங்களுக்கு கதை வந்து சொல்லித்தரது சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க சுவாரசியமான கதைகள் அந்த ஊரில் நடந்த நிகழ்வுகளையே கதைகளாக அந்த மாணவர்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரிவிக்கிறாங்க தன்னோடைய பேர குழந்தைகளுக்கு இந்த ஊரில் இந்தந்த கதையெல்லாம் நம்ப நம்ம இதில் சிறப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லித் தராங்க அந்த உள்ளூர் கதை அப்படினாலே பாட்டிங்கள் தாத்தா பாட்டி அப்படிங்கறவங்க ஈவ்னிங் நைட் டைம் அப்படின்னா குழந்தைங்கள வந்து கூப்பிட்டு ஏனால் அம்மா அப்பாகிட்ட ரொம்ப அடம் பண்ணுறாங்கனு சொல்லிட்டு அவங்கள சமைக்கிறதுக்கு மற்ற வேலை பிற வேலைகள செய்ய சொல்லுறதுக்கு தான் விட்டுட்டு குழந்தைங்கள தாத்தா பாட்டி கூப்பிட்டு இது மாதிரி நம்ம ஊரில் நடந்த கதைகளை சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகளை குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி அவர்களை வந்து உறங்க வைக்கிறது வீரமான கதைகளை சொல்லி அவங்களுக்கு ஊக்கப்படுத்தறது இப்ப விவேகானந்தர் அப்படினா விவேகானந்தர் வந்து சின்ன வயசுலேயே வீர சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க பயப்பட கூடாது அப்டின்னு சொல்லி ஒரு தேர் வந்து நழுவி ஓடிட்டிருக்கும் அந்த ஒற்றை கால் வந்து அதை வந்து விவேகானந்தர் போய் அந்த ஒரு கர்ப்பிணி வந்து அதில் ட்ராவல் பண்ணுவாங்க அவங்கள காப்பாற்றுவாரு அப்போ பயமே இல்லாத பயம் இல்லாத ஒரு மனிதன் அப்டின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்போ அதை எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த ஊரில் நடந்த நிகழ்வுகள் வரலாறுகள் இது கலாச்சாரம் எல்லா ஊர்லையுமே கலாச்சாரங்கிறது அந்தந்த மரபுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷன் இப்படி சில பேரை வந்து திருமணம் அப்படின்னா ஒவ்வொரு கலாச்சாரம் அவங்கவுங்களுக்கும் இருக்கும் அதே கலாச்சாரத்தில்தான் நம்ம அந்த அந்த ஊர்லையும் நம்ம பின்பற்றி வரோம் தெரிந்த சுவாரசியமான கதைகள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தை மொதல் முதல உருவாக்கணும் அப்டின்னு சொல்லி இறைவன் வந்து நினைக்கிறாங்க அப்படி இறைவன் நினைக்கும்பொழுது ஓரறிவுலேட்டுதான் ஈரறிவு மூவறிவு நாலறிவு ஐந்தறிவு ஆறறிவு ஏழறிவு அப்படின்றது வந்திருக்கு இப்போ ஓரறிவு ஈரறிவுனு சொல்லி ஒரு ஐந்தறிவு வரைக்கும் உள்ளவங்களுக்கு உருவங்கள் இறைவன் வந்து உருவாக்கி விட்டுட்டாங்க அதற்கான உயிரையும் கொடுத்துட்டாங்க அப்போ என்ன சொல்கிறாரு இறைவன் என்ன சொல்கிறாருனா உலகத்தில் படைச்ச அனைத்து உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு நாள் வந்து நான் வந்து வண்ண நிறங்கள் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து அன்றைய தினத்தன்னைக்கு நீங்கள் உங்களுடைய நிறங்களை வந்து நீங்க பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான நிறங்களை நான் தரேன் அப்படின் சொல்லி இறைவன் வந்து கூப்பிட்டு எல்லா உயிரினங்களையும் சொல்லும்போது மனிதர்கள் இல்லை மற்ற உயிரினங்களை கூப்ட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்பொழுது மொதல் நாள் வந்து என்ன உயிரினம் அப்டின்னு சொல்லி பார்த்தம்னா மீனை வர சொல்லியிருக்காங்க மீனை கூப்பிட்றாங்க அந்த மீனுக்கு பிடிச்ச கலரை சொல்லுது அதற்கானா நிறத்தை வந்து கடவுள் கேட்டுட்டு மீன் வந்து பெற்றுடுச்சு அப்போது மொதல் நாள் அதனுடைய ப்ளான் படி அந்த மீனுக்கு நிறத்தை குடுத்தாச்சு சென்றுடுச்சு இரண்டாவது நாள் என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தம்னா விலங்கினங்கள் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க விலங்கினங்களை வர சொல்லி விலங்கினங்களுக்கு தேவையான கலர்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க மூன்றாவது நாள் என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தம்னா பூச்சி இனங்கள் எல்லாத்தையும் வர வச்சு அவங்களுக்கான நிறங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க நாலாவது நாள் அப்டின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பறவை இனங்கள் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்குறாங்க அது மாதிரி பறவை இனங்களை வர சொல்லும்பொழுது பறவை இனங்களில் உள்ள எல்லா இனங்களும் வந்திருது பச்சை கிளி இந்த மாதிரி எல்லா இனங்களும் பறவை இனங்களும் எல்லாமே வந்துருது அததுக்கான நிறத்தை வந்து இறைவன் கொடுத்த நிறத்தை அததும் பெற்றுருக்குது நிறத்தை பெற்றுகிட்டு இருக்குது மதியம் ஆகுது திரும்ப இரவாகுது இரவு பொழுது முடிய போகிற நேரம் அங்கே இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் கொடுத்து கொடுத்து என்ன ஆகுதுன்னா பெயிண்ட்டு தீர்ந்துட்ருக்கு அந்த நேரத்துக்கு ஒரு பறவை என்ன செஞ்சுருக்கு வெகு தூரத்திலிருந்து பறந்து வந்துகிட்ருக்கு அது பறந்து வர வழி தடங்களில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா சில இடங்களில் வந்து மழை பெஞ்சிருக்கு சில இடங்களில் வந்து புயல் காற்று அடிச்சிருக்குது சில இடங்களில் வந்து வெளியில் பெருக்கு எடுத்திருக்கு சில இடங்களில் வந்து வெயில் அதிகமாக இருந்திருக்கு அப்போ அதனுடைய கடந்து வர காலங்கள் எல்லாத்துலையும் ஒவ்வொரு விதத்திலையும் கஷ்டமான இடங்கள் எல்லாத்தையும் கடந்து வருது ஏன் அப்படி வருது அப்படின்னா அதனுடைய கோல் என்ன அப்படின்னா தன்னுடைய நிறத்தை வந்து மாற்றணும் அப்படிங்கறதுதான் அப்போ அந்த நிறத்தை மாற்றணும் அப்படிங்கறதுக்காக அவ்வளோ தூரம் அந்த கஷ்டமான சூழ்நிலைகளையும் தாண்டி நிறத்தை பெரும் அப்படின்றதுக்காக வருது இரவு நேரம் நெருங்கிட்ருக்கு இதுவும் முடிந்த வரை முயற்சி செஞ்சு வந்துட்டிருக்கு இரவு நேரம் முடிய போக போகிற நேரத்திற்கு பறவை இனம் வந்து இறைவனிடம் இறைவா எனக்கு வண்ணங்கள் கொடுங்க அப்படின் சொல்லி இறைவனிடம் கேட்குது அதுக்கு இறைவன் சொல்லியிருக்குறாரு இரவு நேரம் மிகவும் நெருங்கிவிட்டது நீங்கள் வரும் நேரத்திற்கு தக்க சமயத்தில் என்னிடம் நிறங்கள் வந்து இல்லை அப்டின்னு சொல்லி இறைவர் சொல்கிறாரு அதுக்கு அந்த பறவை என்ன செஞ்சுருக்குனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் நான் என்னுடைய வழி தடங்களில் நிறைய பிரச்சினைகள் வந்திருக்கு அதை எல்லாத்தையும் நான் பொருட்படுத்திக்காம எனக்கு கலர் சாயம் வேணும் நிறங்கள் உங்க கிட்டே பெற்றுக்கணும்கிறதுக்காகத்தான் நான் வரேன் எனக்கு இந்த வெண்மை நிறம் பிடிக்கவில்லை எனக்கு நிறங்களை வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பறவை வந்து கேட்குது அப்படியா அப்படின்னா ஒரே நிறம் என்னால் வந்து கொடுக்க முடியாது ஏனால் இருந்த ஒவ்வொரு நிறத்தையும் ஒவ்வொரு பறவைக்கு நான் கொடுத்துட்டேன் இப்போதைக்கி இருக்கிற இடங்கள் எல்லாம் இதில் உள்ள நிறங்கள் எல்லாம் என்னென்னா கொஞ்சந்தான் இருக்குது இதுக்கு மேலே என்கிட்ட நிற சாயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரவாயில்ல இறைவா எனக்கு இந்த வெண்மை நிறம்கிறது வேண்டாம் நீங்கள் எந்த நிறம் கொடுத்தாலும் அதை நான் பெற்றுக்கிறேன் அப்டின்னு சொல்லி அந்த பறவை சொல்லுது உடனே இறைவன் என்ன செய்யறாரு அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் நிறங்களில் ஒரு பச்சை நிறத்தை எடுத்து முதல்ல பச்சையை தெளுத்துவுட்ராரு அந்த பறவை இனங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல பச்சைய தெளித்துவுட்ராங்க அடுத்தது சிவப்பெடுத்து தெளித்துவுட்ராங்க அடுத்தது மஞ்சள் எடுத்து தெளித்துவுட்ராங்க இது மாதிரி மீந்து இருந்த அந்த நிறம் நிறச்சாயங்கள் எடுத்து அந்த பறவைகள் மேல் ஊற்றி விடறாங்க அந்த ஊற்றி விட்டுட்டு இறைவர் வந்து உனக்கான நிற சாயங்கள் நீ பெற்று கொண்டாய் நீ சென்று வரவும் அப்டின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து அந்த பறவையை போ சொல்லிட்டு சென்று விட்டார் அப்பொழுது அந்த பறவையானது எதிர் அப்டி எதிர்பார்த்து ஒரே ஒரு நிறத்தை எதிர்பார்த்து வந்தது ஒரு அந்த பறவை ஆனால் அந்த பறவைக்கு கிடைத்தது ஐந்து நிறங்கள் அது அந்த ஐந்து நிறம் பெற்ற ஒரு பறவை என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தன்னா பஞ்சவர்ண கிளி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஐந்து வகை நிறங்களை வந்து அந்த பறவை வந்து பெற்றிருக்கும் அந்த பறவையை பார்த்து ஆசைப்படாதவங்க அந்த வர்ணிக்காத கவிஞர்களும் இல்லை ஆசைப்படாத மனிதர்களும் இல்லை அவ்வளோ அழகான ஒரு நிறங்களை அது பெற்றுடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தனா தனக்கு இந்த நிறம் வெண்மைங்கிறது பிடிக்கவில்லை அப்போ நமக்கான நிறங்களை பெற்றுக்கணும் தனக்குனு ஒரு நிறத்தை பெறணும் அப்படிங்கறதுதான் அந்த பறவையினுடைய லட்சியம் ஆனால் இறைவன் கொடுத்தது என்னவோ அந்த பறவைக்கு ஐந்து வர்ணம் அதுதான் பஞ்சவர்ண கிளி அப்டின்னு சொல்கிறோம் அப்போ நம்ப இலக்கு வந்து ஒன்றாக இருந்தால் நம்ம இதை அடையணும் அப்படின்றதை நினச்சி வந்தோம் அப்படின்னா நமக்கு ஆண்டவன் இறைவனானவன் கொடுக்குறத அதிகமாகவும் கொடுப்பாரு கொடுக்குறத நிரந்தரமாகவும் கொடுப்பாங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வெற்றியும் கிடைக்கும் என்றைக்குமே தாமதம்ங்கிறது பொறுத்தார் பூமி ஆள்வார்ங்கிற மாதிரி தாமதமாக கிடைத்தாலும் அனைத்து தரத்தோடு பெற்றது பஞ்சவர்ண கிளின்னு சொல்லுவாங்க இப்போ இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன அப்டின்னு சொன்னோம்னா அவரோடய லட்சியங்களையும் நம்பளுடைய நோக்கங்களையும் செயல்களையும் நம்ப விடாமுயற்சியில் அந்த பறவை போல மழை வெயில் குளிர் இந்த எல்லாத்தையும் தாண்டி தனக்கான நிற சாயத்தை பெற்றுக்கணும் அப்டின்னு சொல்லி அந்த இரவு நேரம் நெருங்கும் பொழுதும் தன்னால் போக முடியும் அதை பெற்று கொள்ள முடியும்கிற அந்த நம்பிக்கை எல்லார் கிட்டேயும் இருக்கணும் அது மாதிரி ஒரு நிறத்தை எதிர்பார்த்த அந்த பறவைக்கு ஐந்து நிறத்தை கொடுத்து அழகான உருவத்தை கொடுத்து அந்த அழகான உருவத்தை பெற்ற அந்த பஞ்சவர்ண கிளி போல் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு செயல்களையும் பொறுமையாக கிடச்சாலும் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கதையோடய தொடக்கத்தை தொடக்கத்திற்கான முடிவை சொல்லியாச்சு இது எல்லோருக்குமே ஒரு அமைய கூடிய ஒன்று பொறுத்துருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் இந்த கதையினுடைய கருத்து அது மாதிரி நம்ம எதிர்பார்த்தது ஒன்றா இருந்தாலும் பொறுத்துருக்கிறவங்களுக்கு ஒன்றுக்கு ஐந்து செயல் அந்த ஐந்து நிறம் கிடைச்சதுபோல நமக்கும் ஒன்றுக்கு பத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்